இப்போ வந்து இந்த ஜென்ரஷன்ல வந்துவிட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கனால டெங்கு காய்ச்சல் மலேரியா அதெல்லாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்பாட்டு வந்து இப்போ டையடாயிட்டு வந்திருக்கு அதே கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டுருக்காங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்பிடின்னா மூணு வயசுல டெங்கு விழிப்புணர்வுக்கான ஊசி தடுப்பூசி மலேரியாக்கான பதினஞ்சு வயசு ஊசி பதினெட்டு வயசு ஊசி இந்த மாதிரி எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கனால அந்த எதுவும் பெரிய இஷ்யூவாக இப்போ தெரியலை ஆனால் டெங்கு காய்ச்சல் வந்து படுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி டெங்கு காய்ச்சல் வந்து படுத்தவங்க சில பேர் இன்னமும் கை கால் முடியாமல் கால்கள் காலில் இந்த மாதிரிலாம் வந்து நடக்க முடியாமல் பேச முடியாமல் இந்த மாதிரிலாம் இருக்கு அதல்லாம் வராமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தடுப்பூசியை கவுர்மெண்ட் கொண்டு வந்த மாதிரி தடுப்பூசியை கொண்டு வந்திருக்கலாம் நம்ம எப்படி சுத்தமாக வெச்சுக்கணும் அப்பிடின்னா ஏரியாவை நம்ம நம்மளை சுற்றி நம்ம ஏரியாவை சுற்றி நீட்டாக அதுவும் என்ன சொல்கிறாங்க அப்பிடின்னா அதில் டைம் மூணு நாள் வைச்ச தண்ணியில் நாலு நாள் வைச்ச தண்ணியில் தான் வந்துவிட்டு கொசுக்கள் வந்துவிட்டு எக்ஸ் ப்ரொவைட் பண்ணும் அந்த எக்ஸை அந்த கொசு வந்துவிட்டு நம்மளை கடிக்கலனாலும் நமக்கு வந்து டெங்கு காய்ச்சல் வருது அப்டின்னு சொல்லி ரிசர்ச்ல கண்டுபுடிச்சாங்க அந்த கொசு வந்து ஒரு நாளைக்கு ஒரு கொசு ஒரு நாளைக்கே இருபதாயிரம் முட்டை இடுன்னு சொல்லியிருக்காங்க அந்த இருபதாயிரம் முட்டையும் எப்படி அது நம்ம வச்சுக்கிற சுத்தத்துனால தான் நம்ம நம்முடைய கிளீனா வெச்சுக்கணுமன் நமக்கு எதுவும் ஆகிடாது இது தான் ஒரு டெங்குக்கான பிற்புணர்வு நம்மளாம் நம்மை பார்த்துக்கணும்